இப்போ விவசாயத்துக்குனு அதிகமாக நாங்க உபகரணங்கள் ஒன்றும் பயன்படுத்தமாட்டோம் அதிகமாக பயன்படுத்துகிறதுனா பூச்சிக்கொல்லியும் ஏருழுவதுயுந்தான் பயன்படுத்துகிறது இந்த பூச்சிக்கொல்லி பார்த்தீங்கனா இப்போ நான் ஒரு பயிர் நல்லா விளஞ்சி வந்து நிற்கம்போது பூச்சி வந்து அந்த பயிரை சாப்பிட்ரும் அதனால மற்றப்பயிர்க்கும் பாதிப்பு ஏற்படும் அந்த பயிரும் நல்லா விளைச்சல கொடுக்காது அதனால இந்த பூச்சிக்கொல்லியை நல்ல பயிர் விளஞ்சி வரும்போது அடிச்சோம்னா பூச்சியும் செத்துடும் பயிரும் காப்பாத்திடலாம் இந்த ஏருழுவு பாத்தீங்கனா அந்த காலத்தில் ரெண்டு மாட்டை கட்டி ஒரு ஏருழுவயும் சேர்த்து ஒரு மனுஷரை போய் இழுத்து வந்து நல்லா விளச்சல கொடுக்கறக்காக ஏருழுவை செய்வாங்க அதுக்கு நேரமும் ரொம்ப அதிகமாக எடுக்கும் இப்பெல்லாம் பார்த்தீங்கனா இந்த காலத்தில் டிராக்டர் கொண்டு வந்துடாங்க செலவும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏருழுவை செய்கிற நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்குது இது ரெண்டுதான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது